நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஐந்து ஆறு இரண்டாயிரம் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது